நாங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எங்களோட தாய்மொழி வந்து தமிழ் நாங்கள் எல்லாத்தையுமே தமிழ்ல தான் பேசுவோம் எங்கள் கலாச்சாரமே தமிழ் தான் எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்கள்லருந்து எல்லாருமே ஃபஸ்ட் பிறந்த குழந்தைலருந்து எல்லாருமே தமிழ்ல தான் பேசுவோம் அம்மாங்கிறதுக்க கூட தமிழ்ல தான் பேசுவோம் எங்களோடய கலாச்சாரம் வந்து சேலை அனுபவிக்கிறது ஸாரீ புடவைகள் கட்டுறது தான் எங்களுக்கு பிடிக்கும் புடவைங்கன்னா மற்றவங்களாட்டம் அந்த சுடிதார் இந்தமாரி பாரம்பரிய உடையெல்லாம் போட மாட்டோம் நாங்கள் வந்து சேலை தான் கட்டுவோம் ஆண்கள்லாம் வந்து வேட்டி சேலை கட்டுவாங்க எங்களோடய கலாச்சாரத்தில் வந்து கல்யாணம் ஒரு மஞ்சள் மஞ்சள் நீராட்டு விழா காதுகுத்து இதெல்லாம் எங்கள் இதில் ரொம்ப ஃபேமஸ் காதுகுத்துனால் நாங்கள் கிடா வெட்டி நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு பொங்கல் வச்சு கிடா வெட்டி கும்பிடுவோம் பெரிய பொண்ணு பொண்ணு பெரிய பொண்ணானுச்சினால் அதுக்கு ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடுவோம் கல்யாணம்னா அதுக்கு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு வாரம் ஃபங்க்ஷன் வச்சு அதை நல்லா கொண்டாடுவோம் எல்லாமே அர்ச்சனை பண்ணுறது முதக்கொண்டு அந்த அய்யருங்க மந்திரம் சொல்கிறது முதக்கொண்டு எல்லாமே நாங்கள் தமிழ்ல தான் பயன் படுத்துவோம் தமிழ்ல படிக்கவச்சால் தான் அப்போ கவர்மெண்ட்லே வேலை கொடுக்குறாங்க தமிழ் நம் தமிழ்மொழி படிச்சிருந்தால்தான் வேலையே எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதனால் எல்லாரும் தமிழ்ல தான் படிப்போம் தமிழ் வந்து எங்களோடய உயிர் மூச்சு தமிழ் நாட்டில பிறந்தனால எங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்